எனக்கு வந்து படம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அது வந்து இன்னும் தேட்டர்லலாம் பெரிய பெரிய தேட்டரில் பார்க்குறன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் யார் கூட போகணும்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட எங்கள் ஃபேமிலியோடு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி போய் படம் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்டாக இருக்கும் அது மறக்க முடியாத ஒரு மெமரீஸ்ஸாக இருக்கும் அந்த படத்தில் வந்து அவ்வளோ எப்புடினா நான் நான் இந்த படம் பார்க்கறதுக்கு நிறைய பேரான மக்கள்கள் வருவாங்க நிறைய ஃபேமிலிஸ் நிறைய எப்படினா கப்புல்ஸ் நிறைய பேரு வருவாங்க அந்த படத்தை பார்க்குறதுக்குனாவே பட ஒரு தேட்டரில் ஒரு படம் பா ஓடுதுன்னாவே நிறைய பேரு வருவாங்க ஆனால் அது வந்து ஒரு வந்து ஒரு அனுபவம் தான் எப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் ஒரு மெமரீஸ்ஸாக இருக்கும் மறக்க முடியாது ஒரு லைஃப் லாங் மெமரீஸ் மாதிரி இருக்கும் இந்த படம் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு நம்ம எதிர்காலத்தில் வந்து எங்கள் குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்ல பிடிக்கும் அது மாதிரிலாம்